எங்கள் ஊரில் வந்து திருட்டு நிறையா நடக்குது போலீஸ்காரங்கள்லாம் சொன்னால் வந்து பாக்கிறாங்க அந்த மாதிரி ஆனால் இங்கே கூர்க்கா போட்டால் நல்லாயிருக்கும் அவங்களும் நல்லா பாக்கிறாங்க போலீஸ்காரவங்களும் எப்போ ஃபோன் பண்ணால் இது பண்ணாலும் வந்து கேக்கிறாங்க போகிறாங்க இருந்தாலும் ஒரு அர்ஜென்ட்டுக்கான இந்த போலீஸு போலீஸ் போலீஸ் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதுவும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன் இங்கே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா ஏதாச்சும் எமர்ஜென்சி நம்பர் இருந்தால் அதுக்கு கால் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்